பத்தொன்பது ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து எண்பத்தி ஒன்று இருவத்தஞ்சி ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து எண்பத்தி மூணு அஞ்சு அஞ்சு ஆயிரத்து தொளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஒன்று ஆறு ஆயிரத்து தொளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மூணு பத்து ஆயிரத்து தொளாயிரத்து ஐம்பத்தாறு